ஆ கேட்குது ஓகே

ம் நம்மக் கிட்ட வீடு சேலுக்கும் இருக்குது உங்களுக்கு லேண்டாகவும் இருக்குது நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே நமக்குள்ளார சிட்டிக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் அவுட்டர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஃபிஃப்ட்டின் லேக்ஸ் டொண்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி வரும் கொஞ்சம் அவுட்டர் சைட் போனீங்கன்னால் அங்கே க ப்ரைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும் உங்களுக்கு எது மாதிரி எதிர்பார்க்கறீங்க ஆமாமாம் அவுட்டர் சைடெல்லாம் போனால் கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இல்லை வெறும் லேண்டாக மட்டும் வாங்கிட்டு நீங்களே கட்டிக்கிறதுன்னால் காசு இன்ஜினியர்ஸும் நம்மக்கிட்டேயே இருக்காங்க அவைலபிளு ஆ இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி நம்பரு அவங்க காண்டெக்ட் நம்பரெல்லாம் கொடுக்கறேன் அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக் கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு இது தான் வீடே டேரெக்டாக வீடே வேணுன்னாலும் வாங்கலாம் ஓகே இந்த நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லிபாளையம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூசூரு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கேட்கற ப்ரைஸில் கொஞ்சம் கிடைக்கும் இல்லை இன்னும் இன்னும் மெயினாக வேணுனாலும் உங்களுக்குக் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வரும் பட் நீங்கள் சொல்ற ப்ரைஸுக்கு இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கிடச்சிரும் எப்படி ஸ்கூலு காலேஜெல்லாம் இருக்கிற மாதிரி வேணுமா இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லிப்பாளையம்லாம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரு ஆஃபீஸ் எல்லாம் அந்த சைடு தான் இருக்குது காலேஜஸுமே உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த சைடே அவைலபிலிட்டிருக்குது இந்த சைடை விட உங்களுக்கு அந்த சைடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் இருக்குது காலேஜு இருக்குது ஸ்கூலே பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்க் ஸ்கூல் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஓகே அது மாதிரி வேணுனா உங்களுக்கு அது மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் ஆ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ப்ரைஸு பண்ணிக்கலாம் முன்னே பின்னே ஆகும் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்கற ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் தனியாக வேணுனாலுமே அங்கேயே அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாத கூட நம்ம பண்ணிக்கலாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டு உனக்கு எப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணிக் கொடுக்க முடியுமோ பண்ணிக் கொடுக்கறோம் உங்களுக்கு ஆ ஹாஸ்பிடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஹெச்சுமே இப்போ இங்கே நாமக்கல் சிட்டிக்குள்ளாரலேருந்து அவுட்டர் சைடு வந்துடுச்சு உங்களுக்கு ஜிஹெச்சு சைடு வேணும் ஹாஸ்பிடல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு அந்த சைடு தான் இனிமே ஃப்யூச்ரில் ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான் நீங்கள் ஏதாது ஹாஸ்பிடல் போய் பார்க்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ரொம்ப பக்கத்தில் தான் உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிடலு பஸ் ஸ்டாண்டுமே புது பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அங்கேயிருந்து போகிறதுக்கு உங்களுக்கு பக்கம் தான் நியரஸ்ட்டு தான் ஆ அது அது தான் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அங்கேயே போர் போட்டுருக்காங்க அங்கேயே எல்லாமே வா வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் புதுசாக கட்ட போனீங்கன்னால் உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம இன்ஜினியரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆ இதுன்னால் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி கரெக்டாக இருக்கும் எல்லாம் இதாக ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணிக் கொடுத்துருவேன் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு அங்கே போயிட்டு இது தான் பண்ணும் அப்படின்லாம் இல்லை எல்லாமே ரெடியாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கேட்கற ப்ரைஸ்க்கே கிடச்சிரும் அதுக்கு மேல் முன்னே பின்னே நம்மளால் நேரில் பார்த்து பேசி பண்ணிக்கலாம் லேண்டாக வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு லேண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்கரு ப்ளஸ் அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குக் கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப அது ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கிறதே பெஸ்ட்டு சார் இதை எடுத்துக்கலாம் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறீங்களா ஆ சரி ஓகே ஆ ம் சரி ஓகே பண்ணிக்கலாம் ம் ஓகே ஓகேங்க ஆ கேட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஆ